என் வாழ்க்கையில் சவால்கள்னு பார்த்தா நான் நிறையவே சந்திச்சுருக்கேன் அதில் ஒரு சில சவால்கள்னு பார்த்தோன்னா எனக்கு சின்ன வயசுலெலாம் ஸ்கூல் போகிறதே மிகப்பெரிய சவாலாகதான் இருந்துச்சு அது பெரிசா நான் லைக் பண்ணிணதே கிடையாது ஆனால் அதையும் தவிர்த்து சில பயணங்கள் போயிட்டு தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்தா நான் டுவெல்த்து வந்து ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டேன் ஸோ அந்த எக்ஸாமை நான் கிளீயர் பண்ண ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு தடவை எழுதியிருப்பேன் அதுக்கப்புறந்தான் அந்த சவாலே என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து பார்த்தா நிறையா இருக்குது நான் ஒரு எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதில் வந்து எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராடினேன் ஆனால் அது இன்ன வரைக்குமே மிகப்பெரிய சவாலாகதான் இருக்குது அதை இன்னமும் என்னால் பண்ணமுடியல பட் கண்டிப்பாக அந்த சவால்லையும் ஜெயிச்சிடுவேன்லாம் நம்பிக்கை இருக்குது சவால் யாருக்குதான் இருக்காது சவால்கள் இருந்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருந்துக்கிட்டேதான் இருக்குது அதையும் விட மிகப்பெரிய சவால்னால் நான் போலீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு பிசிக்கல்லாம் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன் நம்ப ஓவர்ஆலில் நம்ம நம்பர் வந்துடும் நாமளும் பண்ணி பாஸ் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்டு டக்குனு நம்ப நம்பர் வராதது பெரிய சவால்ன்டு ஒருமாதிரி மனதுக்கு வருத்தத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துச்சு அவ்வளோதான்